நான் என் லைஃப்லேயே வாங்கின முத பொருள் என்னன்னு கேட்டீங்கனா வந்து பைக் அந்த பைக் பெயர் வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி எதை பார்த்து வாங்குனேன்னு கேட்டீங்கன்னா வந்து பொல்லாதவன் படம் தனுஷ் படம் இருக்குதுல அந்த படத்தை பார்த்து வாங்குனேன் அந்த படத்தை பார்த்து வாங்கின காரணமாக வந்து அந்த அந்த பைக் மேல எனக்கு ஒரு ஒரு மிக பெரிய அபிப்பிராயம் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அந்த பைக்கோடய கலர் கேட்டீங்கன்னா கருப்பு கருப்பு நானும் கருப்பு வண்டி பக்கா பக்காவா இருக்கும் பல்சர் சிம்புல் பார்த்தனா பயங்கரமாக இருக்கும் செமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வண்டியை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களன் வந்து ஒரு மாதிரி பல்சர் சவுண்டு டிஃபரெண்டாக இருக்கும் வந்து அது மற்ற எல்லாம் பைக்கோடு கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கனா பல்சர் பைக் வந்து தனியாக தெரியும் வந்து அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் கலரு பிளாக் ஸ்குப் இருக்குதுல அதெலான் பார்க்குறத்துக்கு பக்காவாக இருக்கும் வந்து வண்டியும் சும்மா சுமுத்தாகவும் ஸ்பீடில் போகும் வந்து நான் வண்டி வாங்கின டைம் கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அப்போ தான் நான் காலேஜே படித்து முடித்தேன் ஸோ காலேஜ் படித்து முடித்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு பைக் கொடுத்தாரு அப்போ எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அந்த பைக்கை எடுத்துட்டு வந்து நானும் என் ஆளும் படத்துக்குலாம் போவோம் படத்துக்குலாம் போயிட்டு அந்த பைக்கை யூஸ் பண்ணி நான் வீலிங்லாம் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் வந்து மைலேஜ் வந்து பக்காவாக கொடுக்கும் என்னானு கேட்டீங்கன்னா வந்து நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கும் வந்து முப்பது மைலேஜ் கொடுக்குதுனா பல்சர் மட்டும் ஒரு ஃபாட்டி ஃபை மைலேஜ் கொடுக்கும் இந்த ஃபாட்டி ஃபை மைலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் நான் வாங்கும் போது பல்சர் ரெட் என்ன கேட்டீங்கன்னா வந்து நியர்லி ஒரு எயிட்டி தௌசண்னாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கனா வந்து ஒரு ஒன் லேக் டுவென்டி தௌசண்னாக இருக்குது என்ன தான் எயிட்டி தௌசண்னாக இருந்தாலும் வந்து நான் ரெண்டாயிரத்தி பன்னென்ட்ல இருந்து இப்போ கரெண்ட்டில் பார்த்தீங்கனா பல வருடம் ஆகிடுச்சி என்ன தான் பல வருஷம் ஆனாலும் வந்து வண்டி இன்னும் புதுசு மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நான் மெயின்டைன் பண்ணுறனோ இல்லையோ வண்டி வந்து தானாக வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பைக்கை வந்து என் வாழ்நாளில் வந்து வாங்க கிடையாது பல்சர் பெஸ்டாக டிவீஸ் பெஸ்டாக ஹோண்டா பெஸ்டாக டுயூக் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா ப்ராபப்லி டியூக் தான் பெஸ்டாக இருக்கும் ஆனால் கேட்டீங்கன்னா வந்து எல்லாம் இளைங்கறோட ச்சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பல்சர் பைக்காக தான் இருக்கும் என் கேட்டீங்கன்னா வந்து இப்போ வேணுணா வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்லாம் வந்து இருக்கலாம் ஆனால் இளைஞர்கள் மத்தியில் எப்போயுமே வந்து பிரபலமாக இருக்கிற ஒரே வண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டிலேயே வந்துட்டு வெரைட்டி இருக்குது பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி இருக்குது ஒன் டுவென்டிஃபை இருக்குது பல்சர் டு ஹண்ட்ரட் இருக்குது பல்சர் என்எஸ்ன்னு ஒன்று வந்து இருக்குது பல்சர் என்எஸ்லான் பார்த்தீங்கனா வந்து பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பல்சர் பைக் எடுத்து நம்ம ஓட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆசைகள் கிடைக்கும் ஸோ அந்த பல்சர் பைக் வந்து நம்ம வாங்கபோகும் போது தான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கும்